நாங்க ஒரு டிவி ஷோரூம்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் டிவியா ஆண்ட்ராய்ட் டிவியானு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்புறம் அந்த டிவியோடய நம்பரிங்கில் வந்து எத்தனை இன்ச்சு முப்பத்து ரெண்டு இன்ச்சா பதினாறு இன்ச்சா ஐம்பத்தி நாலு இன்ச்சா ஏனால் அந்த இன்ச் அளவுகளை பொறுத்து பார்ப்போம் அப்புறம் கம்பெனிலிருந்து வந்து சோனியா சாம்சேங் எது பெட்டராக இருக்கும்ன்றதை அதை ஃபஸ்ட்டு அதனோடய இது பார்ப்போம் அப்பறம் க்வாலிட்டி பார்ப்போம் ஃபோர் கேவா டூ கேவா நார்மலா அப்படியே எண்டர் த ஃபஸ்ட்டு அது பார்ப்போம் அதன் பின்னாடி வந்து எல்இடி பேனல் வந்து ஹெச்டியில் கொடுத்துருக்காங்களா நார்மலாக கொடுத்துருக்காங்களானு விசாரிப்போம் விசாரித்தா அதில் எது பெட்டராக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுவோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சவுண்டு எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது ஃபைவ் ஃபாயிண்ட் ஒன் வந்து சப்போர்ட் பண்ணுமா ஸ்பீக்கர் வந்து ஃப ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு வந்து சப்போர்ட் பண்ணுமான்றத பற்றி பார்ப்போம் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எத்தனை வாட்ஸ் அந்த ஸ்பீக்கர் வந்து எத்தனை வாட்ஸ் வருது அப்படின்றதையும் வந்து விசாரிக்கணும் அதில் எது பெட்டராக இருக்கோ எது வந்து சப்போர்ட் பண்ணி எது பெட்டராக அமையுதோ அதுக்கு தகுந்தாற்போல டிவி எடுக்கிறத பார்ப்போம் ப்ரைஸ் கம்பேரிங் பார்ப்போம் ஸ்மார்ட்னால் எப்படி இருக்குது ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அப்புறம் கம்பெனியில் அதனுடைய கம்பெனியிலையும் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்தாற்போல விசாரித்து அதுக்கு தகுந்தாற்போல் டிவி எடுக்கிறதப் பார்க்கலாம் அப்புறம் ப்ளூடூத் கனெக்ட் ஆகுதா ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இருக்கா ஒய்ஃபை ஆப்ஷன்ஸ் இருக்கா இதெல்லாமே வந்து பார்ப்போம் அப்புறம் டிவியோடய சிஸ்டெத்தோடய டிவி சிஸ்டெத்தோடய ஸ்டோரேஜ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க ரேம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எத்தனை ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து பார்த்துருவோம் கம்பேர் பண்ணி பார்த்து இது எல்லாமே எந்த ஒன்று வந்து நல்ல பெட்டராக அமையுது எந்த சிஸ் ஸ்மார்ட்டாக இல்லை ஆண்ட்ராய்ட் அதில் வந்து எது வந்து சரியா இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல அந்த டிவி வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் பணம் அதனுடைய க காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து எது வந்து நல்ல நமக்கு கொஞ்சம் ஃப்ளக்ஸிபுளாக கொஞ்சம் நமக்கு வந்து எது அஃபோர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போலையும் எல்லா விதத்திலையுமே வசதியாக நமக்கு வந்து ஃபேவராக எது அமையுதோ அதுக்கு தகுந்தாற்போல ஒரு டிவி ஆண்ட்ராய்டோ இல்லை சிஸ்டெமில் ஆண்ட்ராய்டோ இல்லை ஸ்மார்ட் டிவியோ அது சம்பந்தப்பட்டது ஏதோ ஒன்று நாங்கள் எடுப்போம் இதெல்லாமே வந்து வாங்கக்கூடிய எங்களுக்கு வந்து எல்லா இதுலையுமே கன்வீனியெண்ட்டாக இருந்துச்சுன்னால் நாங்கள் அதை வாங்குவோம் அது போன்ற ஸ்மார்ட் டிவி அப்புறமேட்டுக்கு கே கேபிள் கேபிள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவது டிவிடி இதெல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குக்கூடியது இதெல்லாமே இருந்ததுன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும் அதில் ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணுறது ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் அதில் ஃபுல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே பெரிசு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பெட்டரா அமைஞ்சுதுன்னால் ஸ்மார்டோ ஆண்ட்ராய்டோ எது வாங்குவதா இருந்தாலும் நாங்கள் வாங்க ரெடி